எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுனா வந்து ரொம்ப கபடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எங்களோடய வீர விளையாட்டுனும் சொல்லலாம் இதை வந்து நாங்கள் எல்லோருமே வந்து சேர்ந்து விளையாடுவோம் எங்களுக்கு விளையாடும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து விளையாடி கேம்ஸ் ஹவர்ல ஸ்கூல் படிக்கும் போது நான் விளையாடும் போது எங்கள் எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லோருமே சேர்ந்து நாங்கள் கபடி தான் விளையாடுவோம் அப்படி விளையாடும் போது எங்களுக்கு வந்து டீச்சர்ஸும் அப்ரோச் பண்ணுவாங்க இதனால் நாங்கள் நல்லா ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு எங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் வரும் நாங்கள் எங்கள் மிஸ் வந்து நாங்கள் விளையாடறதை பார்த்துட்டு வெளியிலேலாம் கூட்டிட்டு போயிருக்காங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நான் வெளியில் போய் விளையாடும் போது தமிழர்களுடைய வீர விளையாட்டை நாங்கள் விளையாடும் போது எங்களுக்கும் ரொம்ப உள்ளே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படியெலாம் நாங்கள் விளாண்டிட்டு இருக்கும் போது மிஸ் எங்களை பார்த்துட்டு நல்லா தான் விளையாடறீங்க பொம்பளை பிள்ளைங்கல்லாம் எதுக்குமே கிடையாது நல்லா விளையாடணும்னு சொல்லி எங்களுக்கு நல்லா ஊக்கம் கொடுத்தாங்க இப்போது வந்து நாங்கள் வந்து நல்லா ஜெயித்து மாவட்ட அளவில் மாநில அளவுளலாம் நாங்கள் ஜெயித்துருக்கோம் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக பெண்கள் வந்து எல்லா விளையாட்டிலும் சேரணும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கணும் கபடி மட்டும் இல்லாமல் ரன்னிங் ரிலே அந்த மாதிரிலாம் நிறைய கேம் இருக்குது எல்லாத்துலேயுமே நம்ம சாதிக்கணும் பெண்கள் பெண்கள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு எதுவுமே இல்லை நல்லா ஜெயித்து ஊருக்கு எல்லாத்துக்குமே பெருமை சேர்த்து தரணும் கபடியில் பாத்தீங்கனா ஒரு டீமுக்கு ஏழு பேர் வெளியில் வந்து அஞ்சு பேர் சப்ஸ்டியூஷனுக்கு அஞ்சு பேர் இருப்பாங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு அடிப்பட்டுச்சுனால் வெளியில் இருக்கிற சப்ஸ்டியூஷனை ஒருத்தங்க மாற்றிக்குவாங்க இது வந்து எதுக்காகன்னால் உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க அதோடு விளையாடக்கூடாது அவங்களுக்கும் ஓய்வு வேணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் செய்வாங்க ரன்னிங்கில் வந்து ரிலே இருக்குது ரிலேயில் வந்து மொத்தம் நாலு பேர் ஓடுவாங்க நாலு பேர் ஓடும் போது ஒருத்தவங்க மட்டுமே அவ்வளோ தூரம் ஓட முடியாது அதுங்கிறது அதனால் வெளியில் இருக்கிறவங்களையும் எல்லாத்தையும் பார்ட்டிஸ்பேட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஓடுவாங்க இதில் வந்து ஜெயிக்கின்ற டீமுக்கு வந்து அவார்ட் கூட கொடுப்பாங்க இது வந்து மாநில அளவில் கேமாக வந்து கொண்டு போகணும் எல்லோருமே இந்த மாதிரி நல்லா கேம் விளையாடணும்